இப்போ குழந்தைகள் வந்து என்ன பொழுதுபோக்கு இது மாதிரி மொபைலில் வீடியோ கேம்ஸ் வச்சு தர்றது மொபைலில் கிட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி கிட் கிட்ஸ் சாங்க் கிட்ஸ் மியூசிக் அப்புறம் தாலாட்டு பாடுறது பால் கொடுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரை வச்சு விளையாட்டு காட்டுறது இது மாதிரி நிறையா இருக்குது அது பொழுதுபோக்கு அந்த குழந்தையை என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்காது கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் தூக்கம் வரும் டக்குன்னு குழந்தை யார்டையும் பேசாமல் கொஞ்சம் நேரம் தூக் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கும் சிரிச்சிக்கிட்டு இருக்கும் அழுதுகிட்டு இருக்கிறப்போ என்னாது ஒருத்தரை வச்சு விளையாட்டு காட்டுறது அப்பறம் குழந்த அப்படியே சிரிக்கும் அப்புறம் குழந்த அழுகிறப்ப ஏதாவது பொம்மை வச்சு தர்கிறது மொபைலில் இது மாரி நிறையா இருக்குது அது பண்ணால் குழந்தை வந்து ஜாலியாக இருக்கும்